சார் புரியல சொல்லுங்கள் ம் சொல்லுங்கள் ஓ அது உங்கள் பைக்குங்களா ஆ சொல்லுங்கள் வண்டி இஞ்சின் கொஞ்சம் வேலை ஆகிப் போச்சு ப்ளஸ்ஸு பிஸ்டன் வந்து ஜாம் ஆகிப் போச்சு ஆமாம் அது இஞ்சின் கழட்டி பார்க்கணும்னா எட்டாயிரம் ரூபா ஆகும் சார் உங்களுக்கு

அவ்வளோ அமௌண்ட் இல்லைங்களா இன்னும் உங்களுக்கு எதுவும் ஆயில் மாற்றணும் சரிங்களா ஆயில் மாற்றணும் பிஸ்டன் எல்லாமே ஜாம் ஆகிப் போச்சு இஞ்சின் கல கழட்டி பார்க்கணும் ஆ இதெல்லாம் இ ஆமாம் கண்டிப்பாக பண்ணால்தான் வண்டியே ஓடும் உங்களுக்கு ஆமாம் ஒரு ரெண்டு நாள் நீங்கள் வா அது வாங்க பண்ணிக்கலாம் பார்த்து அதுதான் பார்த்து பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அது எதாவது பார்த்து பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நாள் பாருங்க ரெண்டு நாளுக்குள்ளே வண்டியை முடிச்சுட்டேன்னா வண்டி ஓகே ஆகிடும் உங்களுக்கு ரெடி ஆகிடும் ஆமாம் இல்லாட்டி வண்டி அப்படியே நின்றுக்கிரும் எங்கேயுமே போகாது சரிங்களா ஆ எப்போ வண்டி கொண்டு வரீங்க சரி சரி காலையில் கொண்டு வாங்க ம் சரிங்க